செல்லப் பிராணிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆ ரொம்ப பிடிக்குமே எனக்கு வந்து பார்த்திங்கனா நாய் குட்டிங்கள் நிறைய பிடிக்கும் நாய் குட்டிங்கள் வளர்த்துருக்கேன் பூனை குட்டிங்களும் வளர்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கனா பூனைக்குட்டி நாய்க்குட்டி அப்புறம் புறா புறாங்கள் வளர்த்துருக்கேன் மூணுமே ரொம்ப பிடி பிடிக்கும் எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாட்டிங் பார்த்திங்னா நான் பூனைதான் ரொம்ப விரும்பினது பூனைதான் எங்கே இருந்தாலும் டைமுக்கு கரெக்டாக வந்துடும் அது பாட்டு ம பால் குடிச்சுட்டு லைட்டாக யார்னால் தூக்க தூங்கிட்டிருக்கும்போது காலாட்டினா கூட காலை வந்து கடிச்சிடும் ஜா அது கண்டிப்பாக ஷோல்டர் மேலே ஏறி விளையாண்டுன்னே இருக்கும் டைம் பாஸ் நல்ல டைம் பாஸ் ஆகும் பூனைங்கூட இருந்தது லோன்லியாக இருந்தால் ஒரு ஹேப்பினஸ்ஸாக இருக்கும் நான் என் பூனைங்கள் கூட அதே மாதிரி நாய் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறந்தான் நாய் வந்துச்சு பூனை எங்கே போச்சுனே தெரியல ரொம்ப கஷ்டமாயிருந்ச்சு அது போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் நாயை வளர்ங்க அதை பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சு நாய்தான் ரொம்ப விசுவாசமாக இருக்கும் அதோட நாய் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எப்பேயுமே நிலர்வு நில அதிர்வு வந்தாலே முதல் வந்து நாய்க்கு தான் தெரியும் அதே மாதிரி ஒரு சின்ன சத்தமாக இருந்தால் கூட டக்குனு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நாய் மட்டும்தான் எங்கே கூப்ட் எங்கிருந்து கூப்பிட்டாலும் டக்குனு ஒடியாந்துடும் வாயில்லாத ஜீவன்தான் ரொம்ப பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆனால் ஆனால் உண்மைதான் நம்ம ஏதோ லோன்லியாக இருந்தால் கூட நம்ம கூட சேர்ந்து விளையாடிட்டு எங்கே வெளியே போய்விட்டு வந்தால் கூட மேலே மேலே எகிறி எகிறி அது கொஞ்ச சொல்லும் நாய் காது பக்கத்தில் வந்து ரெண்டு ரெண்டு கையை வச்சு அதுக்கு மசாஜ் பண்ணி விட்டாலே அதுக்கு சந்தோஷமாக கீழே படுத்துகிட்டு ரெண்டு காலையும் தூக்கி மேலே ஆட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க யாராச்சு கண்டிப்பாக அதுங்க ரொம்ப ஹேப்பினஸ்ஸாக இருக்கும் நாய் ரொம்ப பிடிக்கும் நாயிலே பார்த்திங்கன்னா அப்பெலாம் நாய்னால் ஒரே நாய்தான் இப்போ தான் நாய்களே நிறைய விதம் வந்துடுச்சி டால்மிஷன் சொல்கிறாங்க பொமேரியன் டாக்குகிறாங்க டால்மிஷன் நாய் பொமேரியன் டாக்ஸ் சொல்கிறாங்க நிறைய வெரைட்டிஸ் சொல்கிறாங்க அஸ்க்கி ப்ளூ ப்ளூ அஸ்க்கி ஹை இப்போதான் அந்த புதுசு புதுசாக பேரே கேள்விப்படுறோம் அப்பெலாம் நாயினாலே ராஜபாளையம் நாய் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ராஜபாளையம் நாய்னாலே ரொம்ப ஃபேமஸாக இப்போ தான் டாபர் மேன் டாக்கு நிறைய க நாய்களே நிறைய விதம் வச்சுருக்காங்க ஆனால் அப்பெலாம் பார்த்திங்கனா நாய்னால் ஒரே நாய்தான் ஏன்னால் இப்போதான் நாய்ஸே நிறைய வெரைட்டிஸாக நிறைய நாய்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுகிறாங்க பக்கு பக்கு டா டாக் இருக்குது ஹைட்டே வளராமல் ரொம்ப குட்டியாக குள்ளமாக இருக்கும் ஹைட்டே வளராது ஆனால் வித்தா போகும் பக்கு டாக் அதே பார்த்தினா கோல்டன் பிரிட்டு அந்த நாய் வந்து செம வெயிட்டாக இருக்கும் ஹைட்டாகவும் இருக்கும் சாண்டில் கலர் இருந்தால் கோல்டன் கலர் செம்மையாக இருக்கும் அந்த நாய் டாக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் பழகும் ஆனால் இப்போது ரீசன்ட்டாக வர நியூஸ் பார்த்திங்கன்னா கேரளாவில்தான் ரொம்ப ஸ்ட்ரீட் டாக்ஸு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது அதை பார்க்கத்தால ஒரு பக்கம் கஷ்டமாகதான் இருக்குது ஆனால் அதே நியூஸ்சில் மறுபடியும் அந்த நாயை சாகடிக்கிறேன்னு கேட்டால் அதே ரொம்ப கஷ்டமாகதான் இருக்குது ஸோ பெ பெட் அனிமல்ஸ் எல்லாேரும் கேராக பார்த்துக்கோங்க யாரையும் சீக்கிரம் சாகடிக்குங்க அது நம்ம சொல்லி தரதில்தான் இதில்தான் இருக்குது நம்ம ட்ரீட் பண்ணுற இதில்தான் அது நம்மளை ட்ரீட் பண்ணணும் ரொம்ப ஹார்ஷாக திட்டி இது பண்ணி இது ப அடிக்க போனீங்கன்னால் கண்டிப்பாக அது உங்களை திருப்பி அதே மாதிரிதான் பண்ண வரும் ஸோ ட பெட் அனிமல்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அதுவும் உங்கள்கூட ஃப்ரெண்ட்லியாகதான் இருக்கும் அதுக்கப்புறம் டாக் அப்புறம் பார்த்திங்கன்னா புறா புறா நம்ம எதுவுமே பண்ணத் தேவையில்ல மேலே அரிசி காய போட்டால் ஆட்டோமெட்டிக்காக அதே வந்துடும் அப்படி பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி வர வைச்சதுதான் எங்கள் வீட்டு மேலே நிறைய புறாஸ் எப்பேயுமே இருந்துகிட்டேதான் இருக்கும் புறாஸு நான் ஃபஸ்ட்டு எப்போ அதிகமாக பார்த்தோன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கிதான் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃப்ளாக் ஏற்றிட்டு நிறைய புறா வந்து அன்றைக்கிதான் ஒரு பத்து பதினைஞ்சி புறா அப்படியே ஃப்ளாக் ஏற்றினவொன்னே பறக்க விட்டாங்க ஸோ அது கூண்டுலேருந்து எடுத்து அடைச்சி எடுத்து ஃப்ரீயாக விட்டு பறந்தால் அப்படியே ஓடுறதுக்கு பேர் தான் ஃப்ரீடம் அன்றைக்கிதான் நான் தெரிஞ்சிச்சு அப்போதான் புரிஞ்சிச்சு நம்மள கூண்டுலேருந்து எடுத்து வெளியே விட்டது ஃப்ரீடமாக இருக்கத்து தான் புறாங்களை எடுத்து கூண்டுலேருந்து வெளியே வெளியேவிட்டு பறக்க விடுறாங்க அதுதான் ஃப்ரீடம்னு அப்போதான் அந்த மீனிங்கே புரிஞ்சிச்சு எங்க எங்களுக்கு ஸோ அங்கங்கே பார்க்கறேன் அந்த புறா இந்த பிடிக்கு ப சின்ன பசங்கள் பிடிக்கறேன்ர பேரில் இந்த நிறைய டபாக்கோஸ்யெலாம் போட்டு அதை மயக்க வைச்சு ரொம்ப ப்ராம்ளஸ் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணாதிங்க பெட் அனிமல்ஸை சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்க ஸோ பிடிக்கிறேன்ற பேரில் அந்த மாதிரி இதெலாம் போட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க அதே மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கழுத்தில் கால்லெலாம் எதுவும் கட்டிவிடாதீங்க டைட்டாக எக்ஸ்ட்ரா கேர் பார்த்துக்கோங்க சரிங்களா டாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத அனிமல்ஸ் எதுவுமே இல்லை அனிமல்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க